என் ஸ்கூல் லைஃப் என் ஸ்கூல் லைஃப் வந்து இப்போ ஆனால் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் மிஸ் ஸ்கூல் படிக்கும்மோது நினைச்சிட்ருந்தேன் யா எப்படா ஸ்கூல் முடிப்போம் காலேஜ் போவோம் கலர் யூனிஃபார்ம் போடுவோம் ஒரே யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டே இருக்கோம் ரெட்டச்சடை போடுகிறோம் என்னடா ஒரே ஸ்டைலாக இருக்குதுன்னு ரொம்ப மிஸ் ரொம்ப வெறுத்து போனது ஆனால் இப்போ வந்து காலேஜு சேர்ந்தோம்னே தெரியுது ஸ்கூல்லோட அருமை என்னடா ஸ்கூல் லைஃப் மிஸ் பண்ணிட்டோமே ஸ்கூல் லைஃபே பரவாயில்ல அந்த இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் லைஃப்ல இருக்குது பார்க்குற ஃப்ரெண்ட்ஷிப் மட்டுந்தான் உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொண்ணெல்லாம் ஃபேக்காக இருக்காங்க ஏன்னா அப்போ வந்து ஒன்றுமே தெரியாது எதுன்னாலும் ஷேர் பண்ணுவோம் ஏதாச்சும் ஒன்று ச ஏதாச்சும் ஒரு ச பிரச்சனனால் முன்னாடி வந்து நிற்பாங்க நான் ஹோம் ஒர்க் பண்ணிட் நான் பண்ணலை அவள் பண்ணியிருக்கான்னா எனக்காக அவள் ஹோம் ஒர்க் பண்ணமாட்டேன் பண்ணல அப்படின்னு சொல்லுவா மேம்க்கு தெரிஞ்சால் ப எனக்காக வந்து பனிஷ்மெண்ட் வாங்குவாள் ஒன்றா இருப்பாள் எங்கே போனாலும் சாப்பிட போனாலும் எனக்கு ஊட்டிவிடுவா அதனால் ரொம்ப இருக்கும் டுவல்த்து வரைக்குமே என் பாப்பாவை என் கூட தான் ஒன்றா தான் ஸ்கூல் போய்ட்டு இருந்தோம் திடீர்னு இப்போ காலேஜ் வரும்போது பிரி பிரிகிறோம் அவள் வேற இடத்துக்கு போறாள் நான் வேற இட வேற இடத்துக்கு போகிறோம் பர்த்டே கூட ஒரே நாள் தான் வரும் ஒ ஒன்றா தான் கொண்டாடுவோம் பர்த்டே கூட இந்த வர்ஷம் பர்த்டேக்கு அவள் இல்லைன்னு சொல்லும்போது சத்தியமாக ரொம்ப மிஸ் பண்ணேன் ஸ்கூல் லைஃப் தான் பரவாயில்ல அப்படின்னு காலேஜ் லைஃபும் பிடிச்சிருக்கு எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல முடியாது காலேஜ் லைஃபும் பிடிச்சிருக்கு ஆனால் அங்கே இங்கே இருக்கிற ஹேப்பினெஸ் வந்து எப்படி சொல்கிறது உண்மையான ஹேப்பினெஸ் இல்லை ஸ்கூல் லைஃப் தான் ஹேப்பினெஸ் அது டான்ஸு புரோக்ராம் எல்லாம் கலந்துக்கலாம் ஆனால் நான் இங்கே வரைக்கும் ஸ்கூல் மட்டுந்தான் படித்தேன் ஜாலியாக இருந்துச்சு இப்போ காலேஜு போய்ட்டு பாய்ஸ் ஸ்கூல்ல படிக்கணும்னா எனக்கு வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அழுதுவிட்டேன் ஸ்கூல் லைஃப்லன்னு மறக்க முடியாத மெமரின்னால் ஸ்கூல் லைஃப் தான் எனக்கு என்ன திருப்பி எனக்கு கிடைக்கணுன்னா ஒரு இது இருந்துச்சுனால் ஸ்கூல் லைஃபை தான் நான் சொல்லுவேன் நான் வந்து ஜாலியாக இருக்கும் எப்படி சொல்கிறது தப்பு தப்பு பண்ணால் கூட பனிஷ்மெண்ட் பண்ண மாட்டாங்கள் ஜாலியாக இருக்கும் எப்படா அந்த ஸ்கூல் லைஃப் முடியும்னு நினச்சேன் ஆனால் இப்போ தான் எப்படா திருப்பியும் அந்த ஸ்கூல் லைஃப் வரும் எப்படா அந்த ஸ்கூலுக்கு போவோம் அந்த பெஞ்ஸில் உட்காருவோம் எப்படா சத்துணவு சாப்பாடு சாப்பிடுவோம் அடிச்சிக்கிட்டது சாப்பிடாம நிற்கும் அடிச்சிக்க ஆனுவல் டேவுக்கு டான்ஸ் ஆடுறதிலருந்து மேக்அப் பண்ணுறதுலருந்து அம்மா விட்டுட்டு போனதுக்கு அழுகுறதுலருந்து ஸ்னாக்ஸ் தர்றதிலருந்து அதெலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்படா ஏ எப்படா லீவ் சனி ஞாயிறு லீவ் விடுவாங்க இந்த இது ஒரு இது எப்படா அந்த ரெட்டச்சடை போடுவோம் அப்படின்னு மிஸ் பண்ணுறேன் பிள்ளைங்கள ரொம்ப ஜ ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னா எனக்கு அந்த ஸ்கூல் லைஃபை மட்டுந்தான் ஏன்னா எனக்கு ஸ்கூல் லைஃப்னால் ரொம்ப பிடிக்கும் திருப்பி அது வராதுன்னு தெரியும் பட் அது ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆ நான் கடவுள்கிட்ட ஒன்று கேட்கணும் ஸ்கூல் லைஃப் திருப்பி ரிட்டர்ன் வரணும் அப்படிங்கிறத மட்டுந்தான் அந்த கடவுள்கிட்ட கேட்குறேன் ஏன்னா அதே ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு வேணும் இப்போ வந்து காலேஜுக்கு போனால் ஆளுக்கு ஒரு பக்கம் போய்ட்டோம் இப் அதுதான் சொல்லுவாங்க கூட இருக்கும்போது அந்த அருமை தெரியலை விட்டு போனதுக்கப்றோம் தான் அருமை புரியும்னு ஆனால் அது வந்து நான் இப்போ உணர்கிறேன் ஸ்கூல் ஃப்ரெண்டு தான் புயூர் ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு உணர்கிறேன் சத்தியமாக நான் கடவுள்கிட்ட கேட்குறதே ஸ்கூல் லைஃப் திரும்ப கொடுக்கணும் திருப்ப நான் சின்ன வயசுக்கு நான் போகணும் ஸ்கூல் ஸ்கூல் முடிக்கவே கூடாது அதே மேமு அதே ஸ்கூலு அதே பெஞ்சு அதே பிளேஸு அதே கிளாஸு அதே ஸ்கூலு எல்லாமே அதுவாக தான் எனக்கு வேணும்னு நான் வேண்டிப்பேன் திரும்ப ஒரு ஒரே ஒரு டைம் மட்டும் நான் ஸ்கூல் லைஃப் போகணுன்னு நான் ஆசைப்பட்றேன் அதுக்கு மட்டும் எனக்கு கிடச்சா போதும் வேற எதுவும் வேணாம் ஏன்னா வந்து நான் ஃப்ரெண்ட்ஸை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் எனக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் வேணும் வேணும்